ஹலோ அண்ணே நம்ம வந்துட்டு இப்போது ஃப்ரிட்ஜ் வாங்கணுண்ணே ஃப்ரிட்ஜ்ஜி வந்து ஒரு டிவி வாங்கணுண்ணே அதுக்கு வந்துட்டு ஒரு இன்வெட்ரு வைக்கணும் எவ்வளோ காசுண்ணே வரும் இன்வெட்ரு சரிண்ணே அது நல்ல கம்பெனியாண்ணே என்ன பேருண்ணே சோலார் வேணாம்ண்ணே சரிண்ணே சரி சோலார் போட்டுடலாம்ண்ணே சரி இல்லை இன்வெட்ருனால் கொஞ்சம் தாங்கும் அதுதான் பார்க்குறேன் ம் சரிண்ணே

இந்த மாதிரி இந்த கரண்ட்டெலாம் போச்சுனெலாம் கரெக்டாக வருமாண்ணே அதெல்லாம் ஆ சரிண்ணே அது எவ்வளோ ரேட் வரும் என்ன அண்ணே பொசுக்குன்னு அஞ்சு ரூபான்ட்ட சரி நீங்களே மாட்டிவிட்டுருவீங்களாண்ணே ஆ சரி ஆ சரிண்ணே அது கம்பெனி எல்லாம் என்ன கம்பெனி கரெக்டாக இருக்கும் சோலாரெலாம் ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே சாம்சங் நமக்கு வந்துட்டு என் கிட்டே நான் கரெக்டாக இருக்குது செல்லேக்கூட அது கூட அது வச்சுருக்கேன் சாம்சங் எடுத்துக்கலாம் மொத்த மொத்தம் செலவு ஆள் கூலி சோலாரு அது பேட்ரி அதுன்னு எவ்வளோண்ணே வரும் மொத்த செலவு ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே

ஆ சரிண்ணே அண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் எலெக்ட்ரிஷன் உங்களுக்கு தெரியும் எல்லாம் அதை பார்த்து என்னென்னு பாருங்கள் நாம் பார்த்து நம்ம இப்போ வாங்கிக்கலாம் அதனால வந்துட்டு நீங்கள் நான் பேமெண்ட் சொல்கிறேன் ஒரு நாள் சொல்கிறேன் வந்துட்டு போட்டு மாட்டி விட்டு போயிடுங்க ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஓகேண்ணே ம் நமக்கு வந்துட்டு தரமாக இருக்கணும் ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே ஓகேண்ணே ஆ ஓக் ஆ சரிண்ணே நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ம் பண்ணித்தந்துடுறேண்ணே சரிண்ணே ஆ சரிண்ணே